எங்கள் தோட்டத்தில் வந்து பூ அதிகமாக பூ ஆகும் சீசனில் சில சீசன்களில் வந்து நிறையா அளவுக்கதிகமான பூக்கள் வரும் அது வந்து பூ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வைஃப்க்கு தலைக்கு போக ஃபோட்டோகளுக்கு வைச்சுக்குவோம் அது போக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை அவர்களுக்கும் கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாேருக்கும் கொஞ்ச கொஞ்சம் பூ கொடுப்போம் அதையும் மீறி அதிகமாக வந்துச்சுன்னா தான் இங்கேயே கொஞ்சம் கடைங்களில் கொண்டு போய் கொண்டு போடுவோம் பழங்கள் பழங்கள்னு பார்த்திங்னா காய் பழங்கள் இதெல்லாமே வந்து எங்களுக்கு பக்கத்தில் எங்கள் தெருவில் ஒரு அஞ்சாறு வீடுங்கள் இருக்குது அவங்க நல்லா பழக்கமானவங்கள் அவர்களுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நாங்கள் இலவசமாகவே கொடுப்போம் அவர்களுக்கு கத்திரி மேக்ஸிமம் தக்காளி கத்திரிக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொத்தமல்லி கருவேப்பில்லை நிறையா பேர் வந்து ஃபிரீயாகவே எடுத்துகிட்டு போவாங்க எங்கள் இதிலேந்து அந்த எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து கருவேப்பில்லை மரம் அதிகமாக மரம் பெரிய மரமாக இருக்கிறதுனால அவங்க வந்து அப்பப்போ உடச்சிட்டு போய்டுவாங்க இது போக இப்போ கத்திரிக்காய் வெண்டக்காய் இந்த மாதிரி செடிங்கள் எல்லாம் காய்ங்கள் அதிகமாக வரதுனால் அந்த காய்ங்களையும் எங்களுக்கு போக மிச்சம் இருக்கிறத வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம் திடீரெனு ஒரு உறவினர்கள் வராங்க வந்தாங்கன்னால் அவர்களுக்கும் வந்து எங்கள் தோட்டத்திலேந்து எங்கள் நிலத்துல விளஞ்சதுன்னு சொல்லிட்டு சொந்தக்காரர்களுக்கும் கொடுத்தமிச்சு விடுவோம்